இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பு அல்லது சமையல் வகுப்புலாம் போனது கிடையாதுங்க நான் எங்கே சமையல் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எங்கள் அம்மாகிட்ட அம்மா ஓரளவுக்கு சமைப்பாங்க அதுலந்து கற்றுக்கிட்டேன் அதுக்குப் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்க சமைக்கும்போது நான் போய் கூட நிற்பேன் பார்ப்பேன் என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்ட்டு அது மாரிதான் வெரைட்டியாக பல ஐட்டங்கள் கற்றுக்கிட்டேன் அதுல சிறப்பாக பார்த்தீங்கன்னா என்னென்னா பிரியாணி அந்த மாரி ஐட்டம்லாம் எங்கள் வீட்டு ச சமையல் ஒர்க் சமையல்காரர் அவங்க வந்து சமைப்பாங்க ஃபங்க்ஷனில் வந்து சமைக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் எப்படி கற்றுக்கிட்டேன்னாக்கா அவங்க கூடவே இருப்பேன் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்லாம் செஞ்சிகிட்டு எப்படி என்ன செய் எதுக்கு அடுத்தது எது போடணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பேன் அளவுகள் வந்து எந்த அளவில் போட்டுட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்து கற்றுக்குவேன் அதே மாரி கற்றுக்கிட்டு இப்போ எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பர்த்டே பார்ட்டி அந்த மாரி ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நாங்களே நானே ரெடி பண்ணிருவேன் இப்போ ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாட்டுக்கு நம்ம இப்போ எப்படி சமைக்கணும் அப்படின்ற அளவெல்லாம் வந்து அவர்க்கிட்ட கேட்டுக்கிட்டேன் கேட்டுக்கிட்டு இன்னக்கு ஐம்பது பேர் ஆனாலும் நான் சமைச்சுருவேன் எவ்வளோ சாப்பாடு சமைக்கணும் இப்போ சாம்பார் வைக்கணுன்னாக்கா இப்போ ஒரு பத்து பேருக்கு சமைக்கணும் இல்லை ஒரு ஐம்பது பேருக்கு சமைக்கணும் இல்லை நுாறு பேருக்கு சமைக்கணுன்னாக்கா எந்த அளவில் பருப்பு போடணும் அதில் எப்படி சாம்பார் ரெடி பண்ணணுன்றதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன் அப்புறம் இன்னும் என்ன கற்றுக்கணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஐட்டம்லாம் வந்து எனக்கு அவ்ளோவாக செய்யத் தெரியாது இப்போ ஜாங்கிரி பாதுஷா அவங்கள்லாம் வந்து இப்போ எங்கள் அத்தை ஒருத்தவங்க நல்லா பாதுஷா பிரட் அல்வாலாம் செய்வாங்க அவங்ககிட்ட போய் நான் கற்றுக்கணுன்னு எய்ம்மில் இருக்கேன் சமையல் கற்றுக்கிறதுனால இன்னைக்கு வந்து ஏன் குடும்பத்துக்கும் சரி ஏன் பிள்ளைங்களுக்கும் சரி சுவையாக செஞ்சு போடுறேன் இது நாள் வர்லையும் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு சரியில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது எங்கள் வீட்டுக்காரரும் சரி எங்கள் வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளும் சாப்பாடு வந்து நல்லா இருக்கு இவங்க வீட்டுக்கு வந்தால் சாப்பாட்டில் எந்தக் குறையும் இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் சமைச்சு போட்டுருக்கேன் பாராட்டும் வாங்கிருக்குறேன் நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கும் சரி எதாவது சமைச்சு கொண்டு போகணுன்னாக்கா என்னையை சமைச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தளவுக்கு சமைக்க கற்றுருக்கேன் அப்புறம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கத் நிறைய பெரிய பெரிய டிஷ் எல்லாம் செஞ்சு கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அவ்ளோ தான்